ஹலோ சொல்லுங்க ஆமாம் ஆமாம் ஹெல்த் செண்டர் தான் சொல்லுங்க எங்கிருந்து பேசுகிறீங்க நீங்கள்

யாருக்குங்க அடிபட்டுருச்சு ஆ இருக்குதுங்க எப்போ வேணும் உங்களுக்கு ஒன்னுமில எங்கள் இப்போது பிளட்டு வந்து அவைளபுளாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சின இல்லை ஆனால் நீங்கள் வந்து இப்போது ஏபி நெகடிவ் நாங்கள் உங்குளுக்கு கொடுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து எதாவது ஒரு பிளட்டு வந்து ரெண்டு யூனிட்டு நீங்கள் கொடுக்கணும் ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணணும் நீங்கள் கொடுக்குறீங்களா எத்தனை யூனிட்டு சொன்னீங்க ரெண்டு யூனிட்டு வேணுங்களா சரி நீங்கள் இப்போது பேசிகிட்டுருக்கிங்களே இதான் உங்க மொபைல் நம்பரா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொன்னால் போதுங்களா நாங்கள் எட்டுன்னு வந்து தரணுமா இல்லை நீங்கள் வரீங்களா சரி எப்போ எவ்வளோ நேரத்துக்கு வரீங்க சரி ஓகே வந்து வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றிங்க வாங்க